நான் ரொம்ப நேரம் ஒரு இடத்துல வீட்டில் இருக்கேன்னா அது சமையல் கட்டில்தான் இருப்பேன் சமையல் அறை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச அறை அதுவும் இல்லாமல் சமைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சமைச்சி தரதுக்கு தான் எனக்கு ரொம்ப இஷ்டம் காலை ஆனால் குளித்துட்டு தான் சமையலறைக்குள்ளேயே போவேன் சமையலறையில் நிறைய பாத்திரங்கள் அடிக்கி வச்சிருப்பேன் வெளியில் எங்கேயாவது போனோம்னால் அழகுக்காக சில பாத்திரங்கள் வாங்குவேன் பாத்திரம் வாங்குறதும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் தான் உறவினர்கள்லாம் வராங்க எதோ ஒரு விஷேச நாளையில் யூஸ் பண்றதுக்கு இன்னும் சில பாத்திரங்கள் விஷேசமாக வாங்கி வைப்பேன் சைஸ் வாரியாக பிரித்து பெரிய அட்டாலியில் அடிக்கி வச்சுருப்பேன் சைவத்துக்கு தனி பாத்திரம் அசைவத்துக்கு தனி பாத்திரம் வச்சுருப்பேன் சைவ பாத்திரங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாத்திரம் வந்து மண் சட்டியும் மத்தும் தான் பருப்பு கடையிறதுக்காக மண் சட்டியில் தான் வேக வைப்பேன் பருப்பை அதை மண் மண் சட்டியில் தான் வேக வச்சுட்டு அதை கடைவேன் எனக்கு அந்த பாத்திரம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இண்டோலியமில் இருக்கிற சர்வம் சர்வம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சர்வத்தில் தான் நான் சாதம் வடிப்பேன் அப்போது கடாய் இருப்பு கடாய் இரும்பு கடாயில் தான் பொரியல் செய்கிறது தாளிப்பு எல்லாம் நடக்கும் அப்புறம் சின்ன கடாய் ஒன்று வச்சிருக்கேன் என் வீட்டில் குழந்த இருக்குது குழந்தக்கி சமைக்கிறதுக்காக சின்ன இரும்பு கடாய் வச்சிருக்கேன் அந்த இரும்பு கடாயில் தான் நான் தினமும் அவளுக்கு சமைச்சி குடுப்பேன் அப்புறம் ரொம்ப முக்கியமானது நான் யு நான் நான் கை பிடிக்கிறது வந்து கரண்டியில் தான் அந்த கரண்டி என்னென்னு கேட்டிங்கன்னால் அது தோசை கரண்டி தோசை கரண்டியில் தான் என்னோடைய சமையலே ஆரம்பிக்கும் பருப்பு கடைகிறதுக்கு நான் மத்து வச்சிருக்கேன் அந்த மத்து வந்து மரத்தால் செய்யப்பட்ட மத்து அப்புறம் மோர் சிலுப்புகிறத்துக்கும் மரத்தால் செய்த மோர் சிலுப்பி மோர் சிலுப்புறத்துக்கான அந்த மத்து வச்சிருக்கேன் மோர் சிலுப்புகிற மத்து அதுவும் வந்து பார்த்திங்கனா மரத்தால் ஆன மத்து பணியார கல் வச்சிருக்கேன் அந்த பணியார கல் வந்து இரும்புக் கல் அந்த பணியார கல்லை வந்து பழக்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அதில் வந்து சூப்பரா பணியாரம் வரும் ரொம்ப நல்ல பணியாரம் வரும் அந்த இதில் அப்புறம் இட்லி கொப்பறை வச்சிருக்கேன் அந்த இட்லி கொப்பறையுமே இண்டோலியமில் செய்த இட்லி கொப்பறை நாங்கள் நிறைய குக்கர் யூஸ் பண்றோம் குக்கரில் தான் வந்து காய்கறிகளை வேக வைக்கிறதுக்கு அந்த மாதிரி சில இதுக்கு மட்டும் கொஞ்சம் கம்மி அளவில் குக்கர் யூஸ் பண்றோம் சாதம் எப்பவுமே வடித்து தான் யூஸ் பண்ணுவோம் சாதம் வடிக்கிறதுக்கு தான் இண்டோலியத்தில் இருக்கற அந்த பாத்திரம் சர்வம் அப்படிங்கிற பாத்திரத்தை யூஸ் பண்ணுவேன்